இது கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்னா வந்து இந்த நோபினோடியெலாம் அன்னிக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரியவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்கன்னால் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிட்டுங்க அவங்கள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கூட இருந்து கொஞ்சம் வந்து அவங்க கூட நம்ம வந்து நேரத்தை வந்து செலவிடணுங்க அதே மாதிரி அவங்களுக்கு எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்பட்றாங்க எதாவதுன்னா அவங்க கூட வந்து அவங்களையும் கூட்டிட்டு நம்ம மட்டும் வெளியில் போக கூடாதுங்க அவங்களை அவங்களை போய் பார்க்க போயிருக்கோன்னால் அவங்களையும் கூட்டிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரணுங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைகள்ட்ட வந்து நம்மளோட வயதில் அதிகமாக பெரியவங்களாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி யாரை பார்த்தாலும் வந்து வணக்கங்க அந்த அந்த காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிறது வந்து நாங்கள் வந்து ஒரு பாரம்பரியமாகவே பர கடைப்புடிச்சிருக்கோங்க நம்ம பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஆட்டமெட்டிக்காக ஒரு பெரியவங்க வீட்டுக்கு வராங்க அப்புடின்னாலே நம்ம சொல்லாததுக்கு முன்னாடே அவங்க காலில் விழுந்து ஆசி என்னமா படிக்கிறன்னு அவங்க பேசும்போதே சரிம்மா நல்லா படிம்மா அப்புடின்னா ஒடனே அந்த பிள்ளைங்க வந்து பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒடனே காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க அதே மாதிரி அது சொல்லுவாங்க பரவாயில்ல பிள்ளைங்க எல்லாம் சில பிள்ளைங்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது உங்கள் பிள்ளைங்கெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக கொ அப்படி யாரையும் பற்றி அந்த மாதிரிலாம் வந்து தப்பாகவே அவங்க பெரியவங்க அப்படி இருக்காங்க இப்படி அந்த மாதிரில்லாம் நாங்கள் வந்து அப்படிலாம் நாங்கள் இதே பண்ண மாட்டோங்க எல்லோருமே ஒன்றுதான் பெரியவங்க நம்மளும் வயசானால் இப்படிதான் இருப்போம் அப்படிங்கறத பிள்ளைங்கள்ட்ட வந்து அந்த சகிப்புத் தன்மை வந்து நாங்கள் வந்து மாத்திருக்கோங்க எதாவது அவங்க வந்து ஒன்று மறந்து மறுபடி இப்போ என்ன படிக்கிற மறுபடியும் அவங்க அதையே மறந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதயே கேட்டாங்கன்னால் கூட சில பிள்ளைங்கலாம் வந்து கொஞ்சம் கோபப்படுவாங்க அதை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்படி அவங்களுக்கலாம் வயது ஆச்சுனாலே கொஞ்சம் மறதி ஜாஸ்தியாகும் கொஞ்சம் நம்ம சொல்கிறத வந்து கொஞ்சம் கேட்காது அதனால சத்தமாக வந்து அன்பாக சொல்லணும் அன்பாக கேட்கணும் அப்படிங்குற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறோங்க அதனால எங்கள் பிள்ளைங்களும் அதை வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க பிள்ளைங்களே வந்து இப்போ வந்தாங்கன்னால் ஏம்மா இன்னும் அவங்க வரவே இல்லைம்மா அவங்களை போய் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வரலாமாம்மா அப்படின்பாங்க அந்த மாதிரி அவங்க அந்த விசேஷத்தன்னைக்கு பக்கத்தில் போன வர்ஷம் வந்திருப்பாங்க இந்த வர்ஷம் அவங்களால வர முடிலேன்னா அம்மா அவங்க அன்றைக்கி வந்தாங்கள்ல அவங்க வீடு இங்கேதான்ருக்கு போயிட்டு வரலாமாம்மா அப்படின்னு பிள்ளைங்களே கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்து அப்படி குழந்தைங்கள வந்து அப்படி வளர்த்திருக்கோங்க அப்படி வந்து ஃபாலோ பண்ற மாதிரி சொல்லியிருக்குறோங்க இது தாங்க நாங்கள் ஃபாலோ பண்ற ஒரு கலாச்சாரம் அப்பறம் எங்களால முடிஞ்சதை அவங்க வீட்டுக்கு நம்ம எதாவது வாங்கிட்டு போய் வயதானவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நம்மளால் முடிஞ்சது நீயே உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி நீயே கொண்டு போய் கொடு உன் கையால் கொடு அப்படின்போங்க பிள்ளைங்களும் அதேமாதிரி தாத்தா இந்தாங்க அடுத்த தர வரும்போது அதை நான் வாங்கிட்டு வரேன் வேறே என்ன வேணும் சொல்லுங்கள் தாத்தா வேறே என்ன வேணுன்னு சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் பரவாயில்லை அவங்க வீட்டில் இருக்க குழைத்தைங்களும் அதே மாதிரிதான் நாங்கள் இப்படி பண்ணும்போது அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப பெரியவங்கள்கிட்ட அவங்களும் பேசுவாங்க அவங்களும் வந்து நல்லா இருந்து சிரித்து பேசிட்டு போவாங்க இதாங்க நாங்கள் கடைப்பிடிக்கிற ஒரு